எங்கள் ஊரிலருந்து பொங்கல் பண்டிகை நடக்கும் அப்போது வந்து மாடு எல்லாம் அழகாக கழுவி அதுக்கு வர்ணம் பூசி அதை வந்து மாடுல மாட்டு வண்டியில் அப்போ வந்து கட்டை வண்டி இருக்கும் அந்த கட்டை வண்டியில் அந்த மாட்டை வந்து இது பண்ணிட்டு அதை வந்து பந்தயம் வைப்பாங்க எது முன்னே போ எந்த வண்டி சீக்கிரமாக போகுது சொல்லிகிட்டு பந்தயம் வைப்பாங்க அந்த வண்டி ஓட்டுகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாங்க பிரைஸ் கொடுத்தவுடனே அதேபோல் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதேபோல் கோழி சண்டை விடுவாங்க அந்த கோழி சண்டையில் யார் எந்த கோழி ஜெய்கிறதோ அந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க அதேபோல் ஆடுக்கு ரெண்டு ஆடுக்கு சண்டை நடக்கும் அந்த ஆடு வந்து எந்த ஆடு ஜெய்கிறதோ அந்த ஆடு மேய்கி அந்த ஆடு வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க இதுபோல் எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போட்டிங்களெல்லாம் நிறையா நடக்கும் அதில் நாங்களும் அதை வந்து போட்டிகள் எல்லாம் பார்த்து நாங்களும் வந்து அந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த நாள் இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி இருப்போம்